தொழில்நுட்பம் மற்றும் அதன் பயன்பாடு பற்றி கற்றுக்கொள்வது அனைவருக்கும் படிக்கும் ஒரு அடிப்படையாக பாடமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா டெக்னாலஜி தொழில்நுட்பந்தான் இப்போ வந்து நம்ம லைஃப்ல வந்து ஒரு முக்கியமான தவிர்க்கமுடியாத ஒன்றாக இருக்குது நம்ம எந்த ஒரு செயலை செய்யணும் அப்படினாலும் அது டெக்னாலஜி மூலமாக ரொம்ப ஈஸியாகவே பண்ணமுடியுது ஏன்னா டெக்னாலஜி இல்லாமல் இப்போ எதுவுமே கிடையாது ஒரு வேலைய ஸ்மார்ட்டாக முடிக்கவும் ஒரு வேலை ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சிக்கிறதுக்கும் ஃபுல் டீட்டியலாக தெரிஞ்சிக்கிறதுக்கும் நமக்கு வந்து டெக்னாலஜி தான் தேவப்படுது இப்போ இருக்கிற டெக்னாலஜி இந்தியா விட மத்த நாடு கம்ப்பேர் பண்ணுறப்ப வோட்டிங் கூட டெக்னாலஜியிலதான் ஆன்லைன் இந்தமாதிரி விஷயங்கள்லதான் பண்ணுறாங்க இப்போ எடுத்துக்காட்டாக ஏதோ ஒரு நாட்டில வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பேப்பர் உற்பத்தி வந்து குறச்சி இருக்கிறதா சொல்கிறாங்க அது எப்படின்னா நம்ம எல்லாமே ஆன்லைன் முறையில டிக்கிங் டிக்கெட் புக் பண்ணுறது எல்லாமே ஆன்லைன் ட்ரான்ஸாக்க்ஷன்னாக வந்து பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லுறாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படினாலும் அது கண்டிப்பாக வரவேற்புக்குறிய ஒன்றுதான் ஏன்னா பேப்பரை அழிக்கிறது மூலம் அந்த பேப்பரை உற்பத்தி பண்ணுறாங்கள மரங்கள் அந்தமாதிரி விஷயங்கள்லாம் அழியுதல்லவா அதுக்கு பதிலாக இந்த டெக்னாலஜி மூலமாக நமக்கு வந்து அந்த மரத்தோட அழிக்கிற எண்ணிக்கையெலாம் வந்து குறையும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற டெக்னாலஜிங்கிறது வந்து நம்ம நம்ம இருக்கிற இடத்துலருந்து வித்தின் செகண்ட்ல வித்தின் மினிட்ல எங்கேயோ ஒரு அயல்நாட்டிலயோ எங்கேயோ ஒரு மூலையில கூட நம்ம வந்து கூகுள் மீட் கூகுள் சம்மந்தமான ஆப் வீடியோ கால்ஸ் மூலம் வந்து நம்ம வந்து பேசமுடியுது நம்ம வந்து வித்தின் செகண்ட்ல வந்து நெட் பேக் இருந்தால் மட்டும் போதும் நம்ம அவங்கள்ட வந்து ஈஸியாக வந்து பேச முடியுது அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கூட்டத்தில் நம்ம போய் ஒரு கடையில போய்ட்டு டிரஸ் செலக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு பொருளை போய் வாங்கிறதுக்கும் அதுவந்து ரேட் வந்து கம்ப்பேர் பண்ணி பார்க்கிறதுக்கும் நம்ம வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனே நிறையா இருக்குது ஆன்லைன்ல வந்து ஃப்ளிப்கார்டு அமேசான் மீஸோ அந்தமாதிரி ஆப் குள்ளேயே நமக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து தேடி அதோடய ரிவியூ பார்த்து மூணு ஆப்பையும் நம்ம வந்து அதை கம்ப்பேர் பண்ணி பார்த்து நமக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து வீட்டில இருந்தபடியே ஆர்டர் பண்ணுணா அதுவந்து ஒன் வீக்ல இல்லை டூ அந்தந்த ஆப்பை பொறுத்து நமக்கு வந்து டெலிவரி வந்து வீட்டுக்கே வந்து நம்ம கையில கொடுத்துருவாங்க ஆனால் இப்போ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம காலத்தில் என்ன இதாக இருந்தாலும் போய் கடையில போய் தேடணும் அது நம்ம ஊரில் இருக்குதுமா இல்லையா அப்படிங்கிறது கூட தெரியாது அதனால்தான் டெக்னாலஜி வந்து மிகவும் தவிர்க்க முடியாத ஒரு இதாக இருக்குது இப்போ வந்து நம்ம நாசாவில இருந்து விட்ட ராக்கெட்டு கூட நிலாவை போய்ட்டு ஆராய்ச்சி பண்ணதுன்னா அதுக்கு எல்லாமே டெக்னாலஜிதான இல்லையா அங்கே இருக்கிற பிச்சர் அங்கே இருக்கிற கனிம வளங்கள் அப்படியே எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி அது திரும்ப வந்து பூமிக்கு அனுப்புறதுதான் வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அதுக்குள்ள எத்தனை டெக்னீஷியன் ஒர்க் பண்ணி இருப்பாங்க எவ்வளோ ஒரு இது இப்போ அது முடிஞ்சு அது வெற்றிகரமாக போய்ட்டு நிலாவில லேண்டாயினாலும் நமக்கு மிக பெரிய ஒரு சாதனைதான் அது என்னன்னா கிடைச்சிது அனைத்து உலக நாடும் நம்மை திரும்பி பார்த்ததுன்னா எதனால் நம்மளோட டெக்னாலஜி தொழில்நுட்பத்தினால அது இப்போது திரும்ப வந்து சூரியனை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் நம்ம இன்னொரு ராக்கெட் வந்து இந்தியாவில வந்து விட்டுருக்காங்க நம்ம மனித வாழ்க்கையில வந்து தொழில்நுட்பம் இல்லாமல் இல்லவே இல்லை இப்போ எடுத்துக்காட்டாக இப்போ அந்த கொரோனா லாக்டவுன் வந்துச்சு அல்லவா அப்போது வந்து காலேஜ் ஸ்கூல் அது எல்லாமே வந்து விடுமுறை விட்டுட்டாங்க இருந்த போதிலும் ஆன்லைன் க்ளாஸ் அப்படினு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க அது எப்படின்னா ஒரு கூகுள் மீட்ல வந்து எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் டீச்சர் வந்து நம்ம எப்போதும் க்ளாஸ்ல எப்படி டீச் பண்ணுவாங்களோ அந்தமாதிரி டீச் டீச் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு டெக்னாலஜி தான் அதெலாம் இல்லைனா நம்ம என்ன பண்ணியிருக்க முடியும் சொல்லுங்க இப்போ அந்த ரெண்டு வருஷம் வந்து ஸ்டுடென்டுக்கு மூணு வருஷம் ஸ்டுடென்டுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து மொபைல்லதான் இருந்துச்சு அதில் மொபைலே யூஸ் பண்ணாமல் டச் மொபைலே யூஸ் அண்ட்ராய்ட் மொபைலே யூஸ் பண்ணாதவங்களுக்கு வந்து அந்த மொபைல் என்ன வாங்கிறதுங்கறதுலயே ஒரு சந்தேகம் அதுமட்டும் இல்லாமல் அவங்க ஆல்ரெடி மொபைல் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ இல்லை அவங்க புதுசாக போய் ஒரு கடையில இப்போ வாங்க போகும்போது அவங்க ஆல்ரெடி மொபைல் யூஸ் பண்ணியிருந்தாங்கனா அதை பற்றி தெரியும் இல்லை நம்ம வந்து அவங்க நெட்ல போட்டு பார்த்திருந்தாங்கனா அந்த டீட்டியல்லாம் தெரிஞ்சு அவங்க போய் வாங்குவாங்க ஆனால் இப்போ அவங்க வந்து எதுவுமே தெரியாமல் போய் ஒரு கடையில வாங்கும்போது அவன் எந்த ரேட் சொல்லுறானோ என்ன மாடலுக்கு குடுக்கிறானோ அதை வந்து எதுவுமே தெரியாதனால வாங்கிட்டு வந்துட்டு பின்னாடி வந்து அதை டீட்டியல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து வருத்தப்படுறோம் நம்ப காசு வேஸ்ட் பண்ணிடம்மோனு இப்போ அந்தமாதிரி மொபைலே யூஸ் பண்ணாதவங்க வந்து அந்த மொபைல் வாங்கினது ஜிமெயில் எப்படி ஓப்பன் பண்ணுறது அந்த ஜிமெயில்ல ப்ளே ஸ்டோர்ல இருந்து அந்த வீடியோவை அந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அந்த நம்ம எப்படி லாகின் பண்ணுறது அந்த க்ளாஸ் எப்படி அட்டென்ட் பண்ணுறது அப்படிங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட அவங்களால் வந்து தெரிஞ்சிக்காமல் இருந்து இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தொழில்நுட்பத்தை பற்றி எதுவுமே தெரியாதனால அவங்களுக்கு வந்து இதல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் ஒரு ஆச்சிரியப்படுற விஷயம் மற்றவங்கள பார்த்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருந்துச்சு அப்படி தொழில்நுட்பம் இல்லைனா நம்மளால் அந்த ரெண்டு வருஷமும் ஸ்டடியில வந்து சுத்தமாகவே பண்ணியிருக்க முடியாது ஏன்னா கொரோனா லாக்டவுன் பற்றி எல்லாருக்குமே தெரியும் அப்போ வந்து தொழில்நுட்பத்தோடய வளர்ச்சி உங்களுக்கு தெரியும் அதுமட்டும் இல்லாமல் இந்த கொரோனா லாக்டவுன் அப்போ நீங்கள் பார்த்திங்கனா மூலைக்கு மூலை அந்தந்த நாட்டில எங்கெங்கயோ வந்து நம்ம சொந்தகாரங்கலாம் இருக்கட்டும் எல்லாருமே வந்து இருக்க வேண்டிய சுச்சிவேஷன் ஆகிட்டு அப்போது வந்து நம்ம ஒருத்தவங்களை ஒருத்தவங்க பார்த்து பேசுகிறதுக்கான சாத்தியக்கூறும் குறைவா இருந்தப்போ நமக்கு வாட்ஸ்ஆப் வீடியோ கால் அந்தமாதிரி ஸ்கைய்ப் வீடியோ கால் மோட்ஸ்லி அந்த வீடியோ கால்ஸ் தான் வந்து நம்ம வந்து உபயோகிச்சிகிட்டு இருக்கோம் அதுமட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் நம்ம இதை நம்மளோட ஆதார் அட்டை ஏதோ ஒரு இதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கபோது அது நம்ம மொபைல்ல இருந்ததுனா கூட அதை நம்ம காட்டிக்கலாம் அப்படியில்ல அது வீட்டில் இருக்குதுங்கபோது யாராவது ஒருத்தவங்க வீட்டில் இருந்து நமக்கு அதை ஸ்கேன் பண்ணி அனுப்புனாங்க அப்படினா நம்ம டேரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து பிரிண்ட் போட்டோ நம்மளுக்கு தேவையை வந்து பூர்த்தி செய்ய முடியுது அதெலாம் வந்து வித்தின் செகண்ட்லையோ இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்தமாதிரி நம்ம நேரத்தில் நம்ம செஞ்சீடலாம் பட் இதெல்லாம் தொழில்நுட்பம்லாம் இல்லை அப்படிங்குபோது நம்ம போனதே வேஸ்ட் நம்ம திரும்ப அங்கே இருந்து வரணும் அது நம்ம எடுத்துக்கணும் அதெலாம் வந்து எல்லாமே வந்து தொழில்நுட்பத்துக்குள்ளதான் அடங்கி இருக்குது இப்போ வந்து என்னென்னமோ ட்ரொன் ஒரு ட்ரொன் இருக்குது ட்ரொன் வந்து விவசாயிகளுக்கெலாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது பூச்சி மருந்தை அந்த தெளிக்கிறதாக இருக்கட்டும் அதுபோல் இந்தியாவோடய ராணுவம் இதில் வந்து யாரோ வந்து ஊடுருவியிருக்காங்க அதை வந்து அந்த ட்ரொன் மூலயமா கண்டுப்பிடிச்சிருக்காங்க இன்னொன்று வந்து தெர்மோ தெர்மாமீட்டர் இருக்குதில்ல அதை வச்சும் கண்டுபிடித்து அட்டாக் பண்ணி ஆப்போசிட் எதிரிகளை வந்து கொன்றுருக்காங்க அதுமாதிரி எல்லாத்திலேயுமே நம்ம மனித வாழ்கையினு எடுத்துகிட்டாலே எல்லாத்திலேயுமே வந்து டெக்னாலஜி தான் இருக்குது இப்போ நம்ம நார்மலாக இருக்கிற காலத்தில் ஸ்மார்ட் வாட்ச்னு ஒன்னு வந்துருக்கு அந்த ஸ்மார்ட் வாட்ச் இத்தினொன்டு தான் இருக்குது பட் அதுக்குள்ள எவ்வளோ பெசிலிட்டி இருக்குது நம்மளோட ப்ளட்டு ஹார்ட்பீட் பார்க்கிறது ப்ரஷர் பார்க்கிறது ஸ்போர்ட்ஸ்க்கு அதில் அந்த அந்த ஸ்மார்ட் வாட்ச்சில எதுக்காக அந்த பேர் வச்சு இருக்காங்கனா அந்தமாதிரி ஸ்மார்ட்டாக அதில் எல்லாமே இருக்குது அந்த டெக்னாலஜி எல்லாமே அதில் இருக்குது அதை நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து ப்ரஷர் பார்க்கணும் இல்லை பிபி செக் பண்ணணும் ரத்தத்தில் அந்த இது பார்க்கணும் அப்படிங்கபோது நம்ம போய் ஒரு சென்டர்ல பார்க்குறதுக்கு பதிலாக இதில் பார்க்குறப்போ ஒரு நயன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்குது மேலும் இப்போ வந்து அந்த காலத்திலலாம் ஏதாவது நோயினால் வந்து இந்த அந்த காலத்தில் வந்து நோய்கள் கம்மியாக இருந்துச்சு அதனால் நமக்கான இது கம்மியாக இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்கிற நோய்கள் என்னென்ன இருக்கும்னே நமக்கு தெரியலை ஒவ்வொரு வகையான நோய் புதுசுபுதுசாக வந்துகிட்டே இருக்குது அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சுகர்னால்கூட அது ஜஸ்ட் ஒரு கால்மணி நேரத்தில் வந்து டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் சொல்லுறது எவ்வளோ பெரிய விஷயத்தையும் நம்ம வித்தின் செகண்ட்ல வந்து பண்ணிட்டுபோகிற அளவுக்குலாம் டெக்னாலஜி வந்திருக்கு ஒரு ஃபோட்டோவோ ஒரு விஷயமோ இருக்கோ அதை அப்படியே தத்ரூபமாக ரியலிடிக்காக வந்து கிரியேட் பண்ணி குடுக்கிறதுக்கும் டெக்னாலஜிலாம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஆட்டோ ஃபோட்டோஸ்ல வந்து யாராவது ஒருத்தவங்க இல்லை அப்படிங்கம்போது அவங்கள ஜாயின் பண்ணணும் அந்த ஃபேமலி ஃபோட்டோவிலே அவங்க இருக்கிற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குலாம் கூட அப்ளிகேஷன்லாம் வந்துடுச்சு நெறைய எடிட்டிங் ஆப்லாம் வந்துடுச்சு இல்லையா அதனால் இந்த தொழில்நுட்பம் வந்து மனித வாழ்க்கைல வந்து எப்போவுமே வந்து இதான் ஒன்னு அந்தமாதிரி மின்னெல்லாம் வந்து ஏடிஎம்லாம் இல்லாத காலத்துல நம்ம வந்து என்னா பண்ணும் பேங்க்ல போய்ட்டு க்யூவ்ல நின்னு செக் செல்லான் ஃபில் பண்ணி வாங்கிட்டு வருவோம் இப்போ அப்படி கெடையாது ஏடிஎம் ஏடிஎம் வந்தோனே நம்ம என்ன பண்ணுறோம் ஏடிஎம்ல போய்ட்டு பின் அழுத்தி நம்ம பணம் எடுத்துக்கிறோம் வேணுங்கிறப்ப பணம் எடுக்கிறதும் இருக்குது பணம் போடுறதும் இருக்குது அது இல்லாமல் இப்போ மிஷின் கூட வந்துட்டு அந்த பாஸ்புக் கூட என்ட்ரி பண்ணுறதுக்குலாம் மிஷின் வந்துடுச்சு நம்ம பாஸ்புக் அதில் வச்சோம்னா பிரிண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரிலாம் நிறைய டெக்னாலஜி வந்து வந்துகிட்டேதான் இருக்குது அதைவிட ஸ்மார்ட்டாக இப்போ என்ன கூகுள் பே ஜிபே எங்கே போனாலும் எந்த ஒரு கடைக்கு போனாலும் நம்ம கையில் காசு இல்லைனாகூட அந்த கூகுள் பே ஸ்கேன் மூலமாக நம்ம வந்து வித்தின் செகண்ட்ல வந்து ட்ரான்ஸக்ஷன் வந்து முடிச்சிட்டுருக்கோம் ஓகேவா அதில் வந்து எந்தளவுக்கு டெக்னாலஜியில வந்து வளர்ச்சி இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு சில இதுவும் இருக்குது பசங்க வந்து அவனுங்களோட மைண்ட்செட்டை வந்து தப்பான வழிக்கு கொண்டுபோகாம கரெக்டான வேலை மட்டும் பயன்படுத்துகிறது வந்து ஒரு சரியான ஒன்று அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம் மனித வாழ்க்கையில ஏ டு இசட் வந்து டெக்னாலஜி தான் வந்து மோஸ்ட்லி இருக்குது அப்படினம்போது அந்த டெக்னாலஜி வந்து நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ எவ்வளோதான் டெக்னாலஜி வந்தாலும் சிலசில விபத்துகள் வந்து நடந்துகிட்டுதான் இருக்குது இப்போ வந்து ஒரு ட்ரைன் ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா மூணு ட்ரைன் ஒரே டயத்தில் அதுவும் டெக்னாலஜி கோளாறு அப்படினு வந்து நம்ம எல்லாரும் சொன்னாலும் லாஸ்ட்ல இப்போ வந்து அது மனிதனோட மிஸ்டேக் அப்படினு சொல்கிறாங்க என்னதான் அது மனிதனோடய மிஸ்டேக்காக இருந்தாலும் அதையும் தடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டெக்னாலஜி வந்து வச்சிருந்தாங்கனா அத்தனை உயிர்களை வந்து நம்ம காப்பாற்றி இருக்கலாம் அதுபோல் டெக்னாலஜி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் நிறைய வந்து இருக்குது இன்டர்நெட்ல சும்மா நீங்கள் போனால் டெக்னாலஜி சம்மந்தமாக எவ்வளோ விஷயமோ இருக்குது அதபோல ஒரு டெக்னாலஜியை வச்சு ஒரு தொழில்நுட்பம் ஒரு வந்து தொழில்நுட்பத்தை வச்சிகிட்டு நம்ம வந்து எவ்வளோவோ கற்றுக்கலாம் எவ்வளோவோ கிரியேட் பண்ணலாம் அது எல்லாத்தியும் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக லைஃப்ல எங்கேயோ போய்டலாம்